பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்திங்க அப்படினா நான் வந்து இப்போது லாஸ்ட்டாக ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கினோம் ஒரு டூ மன்த்ஸ் பிஃபோர் அதில் பார்த்திங்க அப்படினா நான் வாங்குனதோடய ப்ரைஸ் என்னென்னா இருபத்தஞ்சாயரூபாக்கி வாங்கினேன் பட் நான் எல்லாமே வந்து ஃப்யூச்சர்ஸ் வந்து நல்ல ஃப்யூச்சர்ஸாக இருந்துச்சு இப்போது நீங்கள் முன்னாடி உள்ள வாஷிங் மிஷினுலாம் பார்த்தோம் அப்படினா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும் இது ட்ரை பண்ணிவிடும் வந்து என்ன ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோனுக்கு தனியாக வந்து வாஷ் பண்ணணும் அப்புறம் வந்துவிட்டு என்னென்ன நம்ம ஸ்பெசிஃபிக்கேஷன் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்தாப்பில இதை பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே நல்ல ப்ராடெக்ட்டாக இருந்துச்சு அந்த இருபத்தஞ்சாயரூபாக்கி நாங்கள் கொடுத்த பணத்துக்கு இது ரொம்பவே ஒர்த்தாகவே இருந்துச்சு இதில் வந்து ஸ்டோன் இப்போ ஸ்டோன் உள்ள ஸாரீ இல்லை ட்ரெஸ் போடுறோம் அப்படினா அதுக்கு தனியான ஆப்ஷன் இல்லை இது வந்து ரொம்ப அழுக்காக இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படினா அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஸோ இதலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர்லேயே நல்லா க்ளீனாக நமக்கு வந்து தொவைச்சி கொடுக்குற மாதிரி அந்த வாஷிங் மிஷின் இருந்துச்சு இது நான் எதில் போட்டேன் அப்படினா அமேசானில் தான் நான் ஆட்ரு பண்ணேன் ஸோ அமேசானில் ஆட்ரு பண்ணும்போது நல்லாவே இந்த ப்ராடெக்ட்டை நான் எதிர்பார்த்தத விட இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்றம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படினா நீங்கள் இப்போ தனியாக வந்து துவைக்கணும் துவைக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஆப்ஷனிருக்கு தொவைச்சி முடித்ததுக்கப்றம் நான் தனியாக அலசிக்கிறேன் எனக்கு மிஷினில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வந்து இதை தனியாக துவைக்கிறதுக்கு தனியாக ஆப்ஷனிருக்கு அப்புறம் இதை வந்து தனியாக அலசி அலசி மட்டும் கொடுத்தா போதும் நான் கையால் தொவைச்சிக்குவேன் அலசி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்லனா ஆப்ஷனிருக்கு இல்லை ட்ரை மட்டும் பண்ணணும் அதை வந்து காய வெச்சா போதும் அப்படினா அதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து நான் வாங்கும்போது நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் வந்ததுக்கப்புறம் இதனோடய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சாயரூபாக்கி இது வந்து என்ன கம்பெனினா ஐஎஃப்பி கம்பெனி தான் வாங்கியிருந்தோம் பட் ஆனால் நாங்கள் நெனைச்சத விட ரொம்பவே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது வாட்டருமே பார்த்திங்கன்னா சேவிங் தான் இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா ஹீட் வாட்டரும் வருது இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம சுடு தண்ணி வேணும் அப்படினா அந்த சுடு தண்ணி கூட அதில் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ட்ரம் எப்படி இருக்குது அப்படினா ட்ரம் வந்து கிட்டதட்ட எய்ட் கேஜி கொடுத்துருக்காங்க எய்ட் கேஜி தான் நான் வாங்கினது அதையும் தாண்டி வந்து நம்ம போடுறாப்புல தான் ட்ரம் வந்து ஸ்பெசிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அமேசானில் வந்த அந்த ப்ராடெக்ட் வந்து ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது தேங்க்யூ